ஆ நான் சதிஷ் உடைய பேரண்ட் பேசுகிறேங்க மேடம் சதிஷ் ஆ இன்னைக்கு ஓப்பனவர்ஸ் வச்சுருந்தீங்க நான் வர ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஓப்பனவர்ஸ்ஸு என்னால் வ வர முடியல வர முடியல மேடம் அவன் எப்படி பண்ணிருக்கான் என்னன்னு கேட்கறதுக்குதான் மேடம் நாளைக்கு நான் வந்து வாங்க்கிறேன் ஸ்கூலுக்கு வந்து சரி அவன் பர்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்குதான் பண்ணேன் மேடம் நாளைக்கு நான் வந்து மார்னிங் வந்து வாங்கி வெளியில இருக்கோம் நாங்கள் வந்துடலான்னு பார்த்தோம் எங்களால் வர முடியல இப்போ எப்படி படிக்கிறான் சதிஷ்ஷு க்ளாஸில் ஆ ஆ

ஓ ஓ சரிங்க மேம் நீங்கள் இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க சதிஷ்ஷோடைய பேரண்ட்ஸ்னு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நாங்களும் நீங்கள் டெய்லியும் டைரியில வந்து மென்ஷன் பண்ணி இதில் அனுப்புங்கள் என்னென்ன ஹோம் ஒர்க்கு என்ன போட்டுருக்கு நான் டெய்லியும் டைரியை பார்க்கறேன் நான் வீட்டுக்கு வந்து டைரியை பார்க்கறேன் ஆனால் அவன் வீட்டில் வந்து அவன் கொஞ்சம் விளாட்டாக தான் இருக்கான் சரி ஸ்கூல்லையா நான் படிப்பான்றமாரி பார்த்தேன் மேம் ஸ்கூ வீட்டில் கொஞ்சம் விளாட்டாகதான் இருக்கான் சரி ஸ்கூல்லையாவது விரும்பி படிக்கி படி படிப்பான்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் நாங்களும் எங்களுக்கு நாங்கள் டைரியை மட்டும் பார்ப்பாங்க அவங்க அம்மா பார்த்துட்டு இது பண்ணிவிடுவாங்க சரிங்க நீங்கள் இனிமே மென்ஷன் பண்ணுங்கள் ம் ம் மார்க்லாம் எப்படி எடுத்துருக்கான் மேம் மார்க்லாம் எல்லா சப்ஜக்ட்லையும் மேக்ஸ் நல்லா பண்ணுவான் அவன்

ஆ ஆ தமிழ் கொஞ்சம் வராது அவனுக்கு தமிழ் கொஞ்சம் வராது ஆ ஆ

ம் வீட்டில் கொஞ்சம் விளாட்டாக இருக்கான் சரி அதான் சரி இல்லைன்னா நான் வந்து நாளைலருந்து ட்யூஷன் அரேஞ்ச் பண்ணுவீங்களா மேம் உங்கள் ஸ்கூலில் நாளைக்கி தான் ஒன்னாம்தேதி நாள்லருந்து ஸ்கூலில் ட்யூஷன் அரேஞ்ச் பண்ணிடுறேன் நீங்கள் எனக்கு வந்து அப்பப்போ ஃபோன்லையும் சொல்லுங்கள் நான் வந்து டெய்லிக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரா ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கு அந்த டைரியை செக் பண்ணி பார்க்குறோம் மேம் நீங்கள் என்னன்னு டைரியில மென்ஷன் இது பண்ணுங்கள் டைரியை நான் பார்க்கறேன் மற்றப்படி நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன் மேம்

ஆ சரிங்க மேம் சரிங்க மேம் வீட்டில் கொஞ்சம் விளாட்டாக இருக்கான் சரி அவன் ஸ்கூல்லையாவது படிப்பான்னு பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை மேம் ம் ம் சரிங்க மேடம் ஸ்கூல்ல வீட்லையும் பார்க்கறேன் ஹோம் ஒர்க்கும் டெய்லியும் முடிச்சிட்டு தான் வரான் ஹோம் ஒர்க்லாம் டெய்லியும்

ஓ ஓ ஓ ஓ சரிங்க மேம் சரிங்க மேம் பார்க்கறேன் மேம் நானும் பார்க்கறேன் நீங்கள் ட்யூஷன் நாளைலருந்து எடுத்து எடுங்கள் நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன் மேம் அடுத்த இதில் அவன் நல்லா ரேங்க் வரமாரி பார்க்குறேன் மேம் அடுத்த இது

அவன் டாப் டென்னில் வர மேரி நான் அடுத்த இதில் நான் நானும் பார்க்கறேன் நீங்களும் கொஞ்சம் சரி பண்ணுங்கள் மேடம் நானும் பார்க்கறேன் ஆ நாளைக்கு மார்னிங் வந்து ரிப்போர்ட் வாங்க வாங்க்கிறேங்க வெளியில இருக்கோம் நாங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்க்கிறேங்க ஓகே ஓகே ஓகே மேம் நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்துட்டு ஆ இது ம நான் எயிட் தேர்ட்டி நைன் ஓ க்ளாக்லாம் வந்துடுறேன் மேம் கொஞ்சம் அங்கே இன்னைக்கு வெளியில இருக்கோம் அதான் வர முடியல அதான் இன்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிருந்தேங்க ஆ ஓகே ஓகே மேம்